குழந்தை பருவம் உண்மையாகவே ரொம்ப இனிமையான ஒரு பருவம்தாங்க அதும் நானெலாம் வந்து ஆயிரத்தி தொளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்தேன் அப்போ வந்து வீட்டில் வந்து தொலைக்காட்சி பெட்டிகள்லாம் இல்லாத ஒரு காலக்கட்டம் வானொலி இருக்கும் அதைத்தவிர வந்து புத்தகங்கள் இருக்கும் வார விடுமுறை நாட்களில் வந்து புத்தகங்கள் வாசிப்புக்குத்தான் முதலிடம் இருக்கும் அப்புறம் வானொலி வந்து இலங்கை வானொலி சென்னை வானொலி நிலையம் திருச்சி வானொலி நிலையம் இதிலெல்லாம் வந்து நம்ம பாடல்கள் கேட்போம் அந்த ஒரு காலக்கட்டம் இருந்தது அதேமாதிரி வாசிப்பு அப்படிங்கறது அப்போ பிரதானமாக இருந்தது என்னுடைய அப்பா வந்து எனக்கு பூந்தளிர் அம்புலிமாமா அப்பறம் கலைக்கதிர் கபீஷ் கதைகள் இந்தமாதிரி காமிக்ஸ் புத்தகங்கள் எல்லாத்தையும் எங்கள் அப்பா எனக்கு அறிமுகப்படுத்தினாரு முக்கியமாக கலைக்கதிரில் அறிவியல் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா வரும் பூந்தளிரில் குழந்தைகளுக்கான குறுக்கெழுத்து போட்டிகள் இந்தமாதிரிலான் வந்து அதில் வந்து வரும் அப்போ அதையெல்லாம் வந்து உட்காந்து அதை அந்த விடைகளை கண்டுபிடிக்கும்போது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் வந்து அதில் வந்து கிடச்சுது அதேமாதிரி கொஞ்சம் வளரக்கூடிய காலக்கட்டங்களில் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வார இதழ்கள் நாள் இதழ்கள் இருக்கும் அத்லையும் முக்கியமாக ஜுனியர் விகடன் ஆனந்த விகடன் குமுதம் முத்தாரம் குங்குமம் இந்தமாதிரி புத்தகங்களெலாம் அப்பா வாங்குவாங்க அந்தப்புத்தகங்களை வாசிக்கிறதில் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும் ஞாயிறு விடுமுறை நாட்களில் காலையில் அம்மா நல்ல உணவு தருவாங்க அந்த உணவை சாப்பிட்ட உடனே போய் வெட்டியாக வெளியில் போய் பேசிக்கிட்டிருக்குறதெல்லாம் தவிர்த்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒரு புத்தகங்களை எடுத்து வச்சுருப்போம் ஏன்னால் அப்போ தொலைகாட்சி பெட்டிகளெலாம் கிடையாது அதில் நம்பளை போய் சுருக்கிக்கவே மாட்டோம் அந்த புத்தகங்களை வாசி வாசிக்கும்போது எனக்கு புரியாத விஷயங்கள் கூட நிறைய இருக்கும் அரசியல் பற்றி புரியாமல் இருக்கும் நடைமுறை பற்றி புரியாமல் இருக்கும் அது எல்லாம் போயி எங்க அப்பாட்ட கேப்பேன் நானு அப்பா இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப அதுக்கு விளக்கமெல்லாம் கொடுப்பாரு இதை விட ஒரு இனிமையான குழந்தைப்பருவ நினைவு என்னன்னு கேட்டீங்கன்னால் இரவு பதினோரு மணி அந்தமாதிரி சமயங்களில் எங்கள் அப்பா ஒரு சாய்வு நாற்காலியில் சாய்ஞ்சி உட்காந்து அவரோடய தொப்பை மேல் என்னை உட்கார வெச்சு தினம் ஒரு திருக்குறள்னு திருக்குறள் சொல்லுவார் அந்த திருக்குறள்கு விளக்கமும் சொல்லுவார் அப்போது என்னென்னே தெரியாத ஒரு பருவத்தில் அதெல்லாம் நான் உள்வாங்கியிருக்கேன் இன்றைக்கி அதனுடைய தாக்கம் அதனுடைய பாதிப்பு யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு இனிமையான குழந்தைப்பருவத்தை தான் நம்ப கடந்து வந்திருக்கோம் ஆனால் இந்தமாதிரி ஒரு வாய்ப்புகளை இந்தமாதிரி ஒரு இனிமையான நினைவுகள் நம்ம குழந்தைகளுக்கு இருக்குமா அப்படின்னு நான் வந்து நினைச்சுப் பார்க்கக்கூடிய ஒரு காலக்கட்டமாக இது வந்து இருக்குது இது ஒரு கண்டிப்பாக விசேஷமான தருணங்கள்தான் ஏன்னால் இந்த வாழ்க்கையை செம்மையாக்கியிருக்கு ஒழுக்கத்தை கொடுத்துருக்குது நம்பளோடய சிந்தனைத்திறனை அதிகப்படுத்தியிருக்கு சமூக அக்கறை அதிகப்படுத்தியிருக்கு அந்தமாதிரியான குழந்தைப்பருவத்தை என்னோடய பெற்றவர்கள் எனக்கு கொடுத்தாங்க என்னோடய வயது சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக இப்படி இருக்கும்னு நன நம்புகிறேன் நம்ம இந்த குழந்தைங்களுக்கு இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய குழந்தைங்களுக்கு இது எல்லாம் கொடுத்திருக்குறோம்மா அப்படின்னு நினச்சிப்பாத்தா இல்லை அப்படின்தான் நம்ம சொல்லணும் நம்மளுடைய காலக்கட்ட அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தொலைக்காட்சி பெட்டிகள்லையும் அலைப்பேசிகள்லையும் இன்றைக்கி கவனச்சிதறலில் நம்ம முதலிடத்தில் இருக்குறோன்கிறது வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது